ஆ சார் ஆ சார் ஃபோன் பார்க்கணும் நாங்கள் போக்கோ ஃபோன் கிடைக்குமா சார் போக்கோ போக்கோ ஃபேம் ஃபோன் ஆ ஆ ஆ ஆமாம் சார் ஆ இருக்கா சார் சார் ஃப்ரண்ட் கேமரா எல்லாம் எப்படி சார் குவாலிட்டியாக இருக்குமா ஃப்ரண்ட் கேமரா ஆ ஆ ஃப்ரண்ட் கேமரா குவாலிட்டி நல்லாருக்கு சார் பாக்கில் த்ரீ கேமரா இருக்குது நல்லா சூப்பராக இருக்கு சார் சவுண்ட் எப்படி சார் கிளையராக இருக்குமா இல்லை

எல்லா ஃபோனுமே ஃபர்ஸ்ட் நல்லா தான் சார் இருக்குது போட்டோ சவுண்ட் எல்லாமே நல்லா இருக்குது அடுத்து போக போக கொஞ்சம் குவாலிட்டி குறஞ்சுகுதே என்ன சார் பண்ணுறது ம் ஆ ஆ ம் ஃபோன் ம் ம் ஆமாம் சார் ஃபோன் நல்லாருக்கு ம் ஃபோன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் டூயல் சிம் இருக்கு மெமரி கார்டு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் கேமரா குவாலிட்டி நல்லா தான் இருக்கு சவுண்ட் க்ளியராக இருக்கு சார் எப்படி சார் இஎம்ஐ பே பண்ணலாமா ஓ அப்படி வருமா சார் மொத்தம் சார்ஜ் எவ்வளோ சார் மொபைலு ஓ தேர்ட்டி ஃபைவ் தொளசண்ட்னா சார் ஓ எத்தனை மந்த்ஸ் சார் இஎம்ஐ வரும் எத்தனை மந்த் இஎம்ஐ வரும் ஓ ஒன் இயர்க்கு போடலாமா ஒன் இயர்க்கு போடலாமா சார் அப்போனா கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக தானே சார் வரும் ஓ சரி சார் அப்போ ஒன் இயர்க்கு போட்டுக்கலாம் இப்போ ஆனால் கண்டிப்பாக ஃபைவ் தொளசண்ட் கட்டணும் அப்படி தானே சார் ஆ ஆதார் கார்டு எல்லாம் கொண்டு வந்துருக்கேன் சார்

ஆ வேறு மொபைல் எதுவும் இருக்கா சார் வேறு ஓப்போ இந்த மாதிரி மொபைல் எல்லாம் இருக்கா ஓ ஆனால் இப்போ ட்ரெண்ட் இந்த போக்கோ தானே சார் ஓ ஒன் இயர் கேரண்டி கொடுப்பிங்களா சார் ம் என்ன சார் எல்லா இதுலையும் ஒன் இயர் கொடுக்குறாங்க நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் தான் கொடுப்பேன்னு சொல்லுறிங்க ஓ ஓ ஓ ம் ஓ சரி சார் அப்போ நான் இஎம்ஐயில போட்டுக்குறேன் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைவ் தொளசண்ட் கட்டிக்குறேன் பேல உள்ள பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நான் ஒரு ஒன் இயர்க்கு எக்ஸ்ட்டண்ட் பண்ணி கெட்டுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ம் ம் அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியா வர மாதிரி கொஞ்சம் எதுவும் சார்ஜஸ் எதுவும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம்ல மாற்றிட்டேன் சார் ஆடி ஆஃபர் உண்டுல சார் எல்லா கடைலயுமே ஆடி ஆஃபர் இருக்கே ஓ ஓ ஓ அப்படியா சார் சரி சார் எனக்கு இந்த மொபைல் ரொம்ப பிடிச்சுருக்கு இதில் வேறு என்ன கலர் எல்லாம் சார் இருக்கு ஓ ம் ஓகே எனக்கு ப்ளாக் கலர் பிடிச்சுருக்கு சார் கேமரா குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு சரி சார் நான் இஎம்ஐ பண்ணிக்கிறேன் ஆமாம் போட்டுருங்க சார் ஓ சரி சார் க கம்பள்சரி டெம்பர் கிளாஸ் போட்டுருங்க பாக் கவர் வந்து எனக்கு ஃபிலிப் கவர் மாதிரி வேணும் ஆ ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சேஃப்டி கொஞ்சம் லாங் டேஸ் இருக்கும் ம் ஆ ஆ ஓகே சார் பே பண்ணிவிடவா ம் ஆ சரி சார் ம் ம் ஆ சரி சார் ம் ஆ ஓகே சார் தேங்க் யூ